ஸோ எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு வீடு கொடுக்குறது வந்து ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கு அதில் வந்து யாரையுமே அடுச்சுக்கவே முடியாது அதும் அந்த ஹோட்டல்ஸ்லலாம் ரொம்ப நிறைய தருவாங்க ஸோ நிறைய சேவைகள்லாம் செஞ்சு தருவாங்க அப்படி பார்த்திங்க அப்படினா தண்ணி வசதியாக இருக்கட்டும் ஹீட்டர் வசதியாக இருக்கட்டும் ஏசி வசதியாக இருக்கட்டும் டீவியாக இருக்கட்டும் என்டர்டைமண்ட்டுக்கு அண்ட் ஸ்நாக்ஸ்ஸாக இருக்கட்டும் டீ வகைகள் கூல்ட்ரிங்ஸ் அதுவாக இருக்கட்டும் அண்ட் லன்ச்சு டின்னர் ப்ரேக் ஃபாஸ்ட் எல்லாமே குறஞ்ச விலையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் பண்ணிகொடுப்பாங்க இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷியமாக இது பார்க்லாம் ஸோ பார்வையாளர்கள்லாம் வராங்க அப்படினா அவங்களுக்கு கவலையே இல்லை அதுவும் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப பணிவாக எல்லாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இங்கேருக்கு அங்கேருக்குனு சொல்லி யாருமே இங்கே வந்து தவிச்சிகிட்டு நின்றுட்டு அய்யய்யோ எங்கே போகணும் எங்கே வரணும் அப்படின்றாமாரி எதுவுமே கிடையாது எல்லாருமே ரொம்ப நல்ல நல்ல முறையில் தான் எல்லாரையும் வரவேற்து தமிழ்நாடு தமிழ்நாடே சொல்லப்போனால் வர வரும் மக்களை வரவேற்கும் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சுற்றுலா தளங்களில் வரவங்களுக்கு ஏகப்பட்ட வசதிகளை எங்கள் ஊரில் செஞ்சு தந்துட்டுருக்காங்க பார்க்குற இடமெல்லாம் ஹோட்டல் இல்லன்னாலும் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு இதுக்கும் இடைல ஒரு ஒரு ஹோட்டல்ஸ் அந்த ஹோட்டல்ஸில் எல்லா வசதிகளுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குறாங்க அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை